ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம்ங்க ஆ ஓகே ஓகே சார்

ஆ ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படுது சார் ஓ அப்படிங்களா ஓகே என்ன ஸ்பெஷாலிட்டி எதிர்பார்க்குறீங்க ஆ ஓகே சார் கண்டிப்பாக ஸ்கூல் இருக்கு சார் இப்போ ரோடு மெயின் ரோடு தான் இருக்கு சார் இப்போ ஓகே சார் கண்டிப்பாக சார் லேண்ட் பக்கத்தில் கண்டிப்பாக ஹாஸ்பிடல் இருக்கு உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணிக் கொடுத்துட்டு ஓகே ஓகே ஓகே கண்டிப்பாக சார் அது அது ஒரு பிரச்சனையும் இல்லை சார் அது பன்ணிக்கலாம் லைன் இருக்கு அது அவங்க சொன்னாப் போட்டுத் தந்துருவாங்க உங்களுக்கு ஸ்பெசல் ஆ ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படுது இப்போ பத்துக்கு இருபது பத்துக்கு பதினஞ்சு அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொன்னால் தான் நான் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்ல முடியும் ஓ அப்படி ஆ ஆ ஆ ஓகே சார் ஓகே சார் ஒரு பதினஞ்சிக்குள்ள முடிச்சிக்கலாமா சார் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஆ பதிவு பஸ் ஸ்டாப் வந்து ஒரு ஒன் கிலோ மீட்ரு அவ்வளோ தான் சார் இருக்கும் ஒரு நூறு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அவ்வளோ தான் இருக்கும் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் நீங்கள் ரொம்பலாம் நடந்து போகத் தேவை இல்லை இல்லை இப்போ நியு ஏரியா சார் இப்போ தான் அந்த இது இதாயிட்டுருக்கு ஆ டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு ஏரியா அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சொல்லுங்கள் ஆ ஆல்ரெடி புக்கிங் போயிகிட்டு இருக்கு சார் இங்கே பொன்மனப்பட்டியில் போயிட்டுருக்கு இங்கே திருவெறும்பூரில போயிட்டுருக்கு இங்கே இருக்குங்க சார் அந்த லைன்லையும் போயிட்டுருக்கு மூணு ஏரியாலையுமே போயிட்டுருக்கு

ஆ பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கு சார் ஆ உங்களுக்கு இப்போ இப்போ நீங்கள் இபிஐ எதாவது தேவைப்படுது அப்புடினா உங்களுக்கு கொஞ்சம் பக்கத்துலையே ஏற்பாடு பண்ணித்தர மாதிரி நீங்கள் ரொம்ப தூரம் போகாத மாதிரி அது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு இப்போ நீங்கள் இதில் புரியல இல்லை சார் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ புக் பண்ணிட்டீங்க அப்புடின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதை வந்து நாங்கள் பண்ணித் தருவோம் எங்களோட இதுலேர்ந்து நாங்கள் எங்கள் செலவுலையே நாங்கள் பண்ணித் தருவோம் உங்களுக்கு இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து என்னைக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஒரு டேட் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ப பண்ணிக்கலாம் சார் அட்வான்ஸு இப்போ பதனஞ்சு வாங்கறீங்க அப்புடினா பதினஞ்சு இப்போ நீங்கள் இடம் வாங்குறீங்க அப்புடினா அந்த அமௌண்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு ஒரு அஞ்சு அஞ்சுக் குள்ளே சார் லோன் வந்து எப்படி சார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஓகே ஆ ஓகே சார் கண்டிப்பாக பண்ணி விட்டுர்றோம் ஓகே சார் தேங்க் யூ ஓகே சார்